எங்கள் ஊரில் பார்த்திங்கனா ஒரு மலை கோயில் இருக்குது அந்த மலை கோயிலில் பார்த்திங்கனா சின்னதாக பெருசாக தான் இருக்குது ஆனால் அந்த கோயில் இருக்கிறது நிறையா பேர்த்துக்கு தெரியாது அது ஏன்னால் கோ ரொம்ப சிம்பிளாக சின்னதாக இருக்குது அது வந்து இன்னும் கொஞ்சம் பெரிசு பண்ணிணா சுற்றி முற்றி பார்க்கு கீழேயே பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தங்குறதுக்கு ஒரு ரூம்மு ரயில்வே கேட்டு அது இல்லாமல் கோ இது ஆனா கு ஒரு மணிநேரம் ரெண்டு மணிநேரம் வந்து கும்பிட்டு போகிற இடத்துல இது மாதிரி பார்க்கு தங்குகிற இடமும் சுற்று சுற்றிலும் சுற்றுலா நிறையா சுத்தி பார்க்குற மாதிரி நிறையா இது வைத்தா நிறையா பேர் வந்து நல்லா சுற்றி பார்த்து சாமி கும்பிட்டு போவாங்க இதுமாதிரி ட்ராவலிங் நிறையா இடத்துல நல்லா ட்ராவலிங் பண்ணுறமாரி இருக்கணும் ட்ராவலிங் பண்ணலாம் இந்த மாதிரி ரயில்வே கேட் அப்படி இப்போ ரயில்வே கேட்டு வைக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா நிறையா பேர் இப்போ பைக்கில் வன்துட்டு போகிறாங்க இல்லை நிறையா பேர் காரில் வந்து நல்லா தங்கி இருக்கிற மாதிரி இருந்தால் சுற்றி முற்றியும் செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும் பார்த்திங்கனா கடைகளை அதிகரிக்கலாம் அதுக்கப்புறம் கூட்டந்தான் நிறையா கூட்டம் வரும்